எங்கள் அன்றாட வாழ்க்கையில யோகா எப்படி இணைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்யற ஒரு சின்னச்சின்ன வேலையில் கூட அந்த யோகா இருக்கு ஒரு பாத்திரம் தேய்க்கும் போது அது ஒரு அசைவுகளை கொடுக்குது ஒரு துணி துவைக்கும் போது அதில் ஒரு செயல்பாடுகள் இருக்கு அன்றாட எங்கள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்யற சின்னச்சின்ன வேலைகளில் கூட இந்த யோகா அடங்கியிருக்கு நாங்கள் இப்போ தண்ணி தூக்கும் போதோ இல்லை நாங்கள் வந்து இந்த துணிகளை கையில் துவச்சி அதை இது செயல்படுத்தும் போது ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் இந்த யோகா வந்து எங்கள் வாழ்க்ககையில அடங்கிருக்கு அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்னச்சின்ன எங்களால் முடிஞ்ச ஒவ்வொரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கை வேலைகளை செய்யும் போது இந்த யோகா வந்து அதில் பயன்பாடோட இருக்கு எங்களை எங்களுக்கு எப்படின்னா ஒவ்வொரு நாளுமே இந்த யோகான்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்யற எல்லா வேலையிலையுமே இந்த யோகா இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகளை வித்தியாசமாக வீட்டில் ஒவ்வொரு வேலையை எடுத்து செய்யும் போதே எல்லாம் ஒரு செயல்பாடில் இருக்கிறது யோகாவை நாங்கள் யோசிச்சுக்கிறோம் யோகா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கையில எப்படின்னா நாங்கள் காலையில் ஏழுந்து எந்திரிச்சதும் யோகா பண்ணுறது பின்பு அதுக்கு அப்புறம் வந்து சமையல் அறையில் வந்து நாங்கள் செய்யற ஒவ்வொரு சின்ன வேலை ஒரு காய் நறுக்கிறதாக இருக்கட்டும் ஒரு துணி துவைக்கிறதா இருக்கட்டும் தண்ணி பிடிக்கிற வேலையாக இருக்கட்டும் நாங்கள் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ துணியெல்லாம் கையில் துவச்சி அலசும் போது அதில் ஒரு யோகா அடங்கியிருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலையும் யோகா அடங்கியிருக்கு நாங்க செய்யற எல்லா வேலையிலையுமே வந்து அன்றாட எங்களோட யோகா வேலை வந்து எப்பையுமே எங்கள் அன்றாட வாழ்க்கையில யோகா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்களும் நிறைய பேர் வீட்டில் வந்து நிறைய வேலைகளை செய்வாங்க அவங்க செய்யற எல்லா வேலையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கை அசைவுகள் இப்போ ஒரு கால் அசைவுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னச்சின்ன யோகா அடங்கியிருக்கு இதில் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம செய்யற வேலையே நம்ம வந்து தேவையில்லாத இப்படி வெயிட்டு தூக்கணும் அப்படி வெயிட்டு தூக்கணுன்னு நினைக்காம இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச ஒரு செயல்பாடை வந்து நம்ம திறன்களோட அதை செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு யோகா பயிற்சி ஆயிருது ஆனால் இப்போ ஆண்கள் நிறைய பேர் வந்து நான் இந்த வெயிட்டு தூக்கணும் அந்த வெயிட்டு தூக்கணும் நான் இதெல்லாம் நான் செய்யறேன் இதெல்லாம் தேவையே கிடையாது நீங்கள் செய்யற ஒவ்வொரு சின்ன பொருட்களக்கூட இந்த எடுக்கும் போது அது நீங்கள் து திரும்ப தூக்கி இப்போ மேலே வைக்கும் போது உங்களோட ஒவ்வொரு செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா யோகா வந்து அதுலையே வந்து யோகா பெரிய யோகா அடங்கிருக்கு இப்போ தலை வாரும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கைகள் வந்து பின்னோக்கி கொண்டு போகறது திரும்ப அதில் வந்து அந்த செயல்பாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட யோகா வந்து எங்கள் வாழ்க்கையில எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலையில் தொடங்கி நைட்டு படுக்கிற வரைக்கும் இந்த யோகா வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் அன்றாட ஒரு யோகாவாக தான் இருக்கிறது சிலர் வந்து கைகளில் இன்னைக்கும் மிதி வண்டியில மிதிச்சிட்டு போகறவங்க இருக்காங்க அது ஒரு வகையான உடல்பயிற்சி யோகாவாக தான் இருக்கு இன்னைக்கு அநேகர் நடந்து சொல்லுறாங்க அநேகர் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா கைகளை அசைச்சி கால்கள் நல்ல வேகமாக நடந்து போகும் போது அன்றாட யோகா இருக்கிறது நாங்கள் அதிக நேரம் வந்து நடக்கிறதாலையே வந்து இந்த யோகா எங்களோட நாங்கள் அதிக நேரம் இருக்குன்ற மாதிரி நாங்கள் கருதுறோம் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த ரூம்லருந்து அந்த ரூமுக்கு நடக்கிறது அந்த ரூம்லருந்து இங்கே வர்றது இப்படி ஒவ்வொரு பயன்பாடுமே அதிகமாக இருக்கிறதுனால அன்றாட எங்கள் வாழ்க்கையில வந்து யோகா அடங்கியிருக்கு